ஸ்வீட்டு காரம் இதெல்லாம் வந்து செய்யணும் அந்த பலகாரமெல்லாம் செய்யணும்னு எனக்கு ஆசை இருக்குது ஆனால் என்னால் அதை வந்து இது பண்ண முடியல மிக்ஸரு காராபூந்தி பாதுஷா பால்கோவா இந்தமாதிரி இதை வந்து கற்று கற்றுக்கிட்டு அதை செஞ்சு பார்க்கணுன்னு நானும் நிறைய தடவை அதுக்குரிய முயற்சியை செஞ்சு செஞ்சு பார்க்கறேன் ஆனால் வந்து அதனுடைய அளவோ அதனுடைய பக்குவமோ எனக்கு சரியான முறையில் வரவே இல்லை அதை நான் வந்து என் பிள்ளைங்களுக்கு செஞ்சுக் கொடுக்கணுன்ற மாதிரி ஆசை வந்து எனக்கு இருந்துக்கிட்டே இருக்குது ஆனால் அதை நான் கண்டிப்பாக அதில் வந்து பால்கோவா வந்து நான் பலமுறை செஞ்சுப் பார்த்து அதை வந்து செஞ்சு பழகிருக்கேன் ஓரளவுக்கு எனக்கு பக்குவம் வந்திருக்கு அது மாதிரி மிக்ஸரு செய்யணும்னு நெனச்சி ட்ரை பண்ணிக்கிட்டிருக்கேன் அதுக்கு கடல பருப்பு வேர்க்கடலை அப்புறம் எண்ணெய் நிறைய பொருள் சொல்கிறாங்க அதெல்லாம் நான் ட்ரை பண்ணி என்னால் முடிஞ்ச அளவு நான் அதை ட்ரை பண்ணி என் பிள்ளைங்களுக்கு நான் செஞ்சுக் கொடுப்பேன்